ஹலோ அக்கா பூக்கடைக்காரங்களா மைசூர் ரோஸ்ஸு இருக்குமாக்கா இல்லைக்கா ஆர்டரு பண்ணி வந்தால் எவ்வளோவுக்கு அது வந்து ஒரு விலை வந்து தெளிவான ஒரு விலைய வந்து சொல்லுங்கக்கா முன்னூறு நானூறுரூவானா ஏதோ ஒரு விலை முன்னூறுன்னு சொல்லுங்கள் இல்லாட்டி நானூறு சொல்லுங்கள் முன்னூறு நானூறுனால் எந்த விலையக்கா வந்து சொல்லி நம்ம இது பண்ண முடியும் ஒரு கிலோ ஐநூறுரூவா நல்லா பூவெல்லாம் நல்ல தெளிவாக இருக்கும்ல்ல இல்லைக்கா எல் இல்லை எல்லா ரோஸுலையுமே விட இந்த மைசூர் ரோஸுக்குன்னு என்ன என்னக்கா ஒரு எதாவது ஒரு ஸ்பெஷல் எதாவது இருக்கா ம் ஓ அது மாதிரி சொல்லுவார் சரிங்க்கா எனக்கு எனக்கு டெய்லியும் வந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை கிலோ தேவைப்படுங்க்கா விலை கொஞ்சம் இது பண்ணி போட்டால் என்ன ரேட்டுக்கா தருவீங்க சரிங்கா சரிங்கா சரி வேறு இ மைசூரு ரோஸ் விட வேறு என்னென்ன பூவெல்லாங்கா நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்ருக்கீங்க சரிங்கக்கா சரிங்க ஆ சரி இது மாதிரி அப்புறம் அ இந்த மா மாலைகள் சாமிக்கு போடுகிற மாலைகள்லாம் என்னென்ன விலையிலலாம் என்ன எத்தனை அடி எத்தனை அடி மாலையெல்லாம் கட்டுவீங்க என்ன ஒரு சரிங்க சார் சரிங்க்கா ஓ அப்போ முன்னாடியே ஆடரு எவ்வளோன்னு எத்தனை அடின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவீங்க சரிங்கா சரிங்கா நன்றிக்கா நீங்கள் கடை எந்த ஏரியாலக்கா வைச்சுருக்கீங்க விராாலிமலையில் நீங்கள் ஆ சேரிங்கக்கா சேரிங்கக்கா உங்கள் பேருக்கா ஆ சேரிங்கக்கா சேரிங்கக்கா நன்றி நன்றி ஆ சரி